ஐயா வணக்கம் ஐயா நான் இதுமாதிரி ஒரு பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் பிடிக்கிறத்துக்கு போகணுங்கய்யா ஆட்டோ கிடைக்குங்களா வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுங்களா ஒரு பன்னெண்டு மணி ஒரு பன்னெண்டு மணிக்கு ட்ரெயினு ஒரு பத்து மணி இல்லைன்னா பதினோரு மணிக்கு புறப்ட்டம்ன்னா ட்ரெயின் பிடிக்கலாங்கய்யா வருவீங்களா அந்த நேரத்துக்கு வந்துடுவிங்களா இங்கே ஒண்டப்பட்டியில் இருக்கேன் ஒண்டப்பட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும் கண்டிப்பாக வந்துடுங்க